ஃபஸ்ட்டு வந்து நிறையா மொழி இருக்குதுங்க எனக்கு வந்து தமிழ் மொழி தான் தெரியும்ங்க அதனால நான் தமிழ் மொழி தான் விரும்புவேன் ஏன் நீ தமிழ் மொழியே பேசுகிற தெலுங்கு மொழி தெரியாதான்னு கேட்பாங்க எனக்கு தெலுங்கு தெரியாதுங்க ஃபஸ்ட்லேருந்தே நான் தமிழ்நாட்ல இருந்து பழக்கம் அதனால எனக்கு தமிழ் மொழி தான்ங்க தெரியும் தெலுங்கு தெரியாதுன்னு சொல்வேன் அதுக்கு அவங்க வந்து நீ தெலுங்கும் கத்துக்கணும் தெலுங்கு நாட்டுக்கு ஒரு ஏதாவது தொந்தரவுன்னு சொல்லி போனேன்னா அது உனக்கு தெரியும் உனக்கு தமிழ் தான் தெரியும் தெலுங்கு தெரியாதுன்னு நீ சொன்னேன்னா அவங்க தமிழ் பேசுறவங்க உன்ட்ட தடுமாறுவாங்க அதனால நான் வந்து தெலுங்கு நாட்டுக்கு போகமாட்டேங்க தமிழ்நாட்டுக்கு தான் போவேன்